எனக்கு கேட்ஸ்ன்னால் ரொம்ப பிடிக்கும் பூனை எங்கள் வீட்டில் பூனை வந்து மூணு குட்டி போட்டிருக்கு அது ரொம்பவே குட்டிஸாக எலிக்குட்டி சைஸ்சில் இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அதுவும் ஒயிட் கலரில் இருக்கிறதனால எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுக்கு வந்து எங்கள் வீட்டில் பால் அதுக்கு பால் போட்டு கொடுத்தா அது குடிக்கவே மாட்டேங்குது அதனால புதுசாக சிரஞ்சி வாங்கிட்டு வந்து அதோட வாயில் மெதுவாக போட்டு விட்டால் அது குடிக்கும் அது குடிக்கிறதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு பூனைன்னால் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் அதுமட்டும் இல்லாமல் ரேபிட்ஸும் வளர்க்குறோம் முயல் குட்டியும் ரொம்பவே சின்னசாக இருக்கும் அழகாக இருக்கும் அதுக்கு அப்படிதான் பால் கொடுக்குறோம் அதுமட்டும் இல்லாமல் எங்கள் முன்னாடி வீட்டில் வந்து நாய்க்குட்டி வளர்க்குறாங்க நாய் நாய் பிடிக்கும் ஆனால் பயமாக இருக்கும் நாய் பார்க்குறதுக்கு இப்படிதான் பராமரிச்சுட்டு இருக்கோம் நான் சாப்பிடும் போதெலாம் நான் த்ரீ டைம்ஸ் ஃபுட் எடுத்துக்கும் போதெல்லாம் அதுக்கும் பசிக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் சாப்பாடு போட்டு ஃபஸ்ட் அதை சாப்பிட வச்சுட்டு அப்புறந்தான் நான் சாப்பிட போகிறேன் அதெல்லாம் பார்த்து அது ஃப்ரீயாக இருக்கும்போது அதெல்லாம் குளிப்பாட்டி கொஞ்ச கொஞ்சமாக இப்போ அது வளர்ந்துட்டே வருது அது பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அது என்கூடேயே அதையும் வளரதுனால் அது ரொம்பவே பிடிச்சி போய் வளர்த்துட்ருக்கேன்